எங்களோடய ஊர் தமிழ்மொழியில் நான் யூடியூப்பில் மைக்செட் என்ற மைக்செட் சேனல் தான் அதிகமாக பார்ப்பேன் அதில் ஸ்ரீராம் வந்து நிறையா காமெடி காமெடி பண்ணிட்ருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொரோனா பற்றி மேரேஜ் பற்றி ஃபுல்லாவே ஃபன்னா எடுத்துருப்பாரு எனக்கு அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அந்த யூடியூப் சேனல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த யூடியூப்பில் என்ன புதுசாக வந்தாலும் நான் வந்து பார்த்துருவேன் ச அதேமாரி டிவியில் எனக்கு பிடிச்ச சேனல் வந்து விஜய் டிவி விஜய் டிவியில் இருக்கற எல்லா நிகழ்ச்சியுமே எனக்கு புரியும் சீரியல் நிகழ்ச்சி எல்லாமே எனக்கு பிடிக்கும் படங்களெலாம் எனக்கு பார்க்க அவ்வளோ விருப்போம் இல்லை அந்த மொழியும் எனக்கு புரியாது அதனால் நான் அதை பார்க்கவும் மாட்டேன் தமிழ் படங்கள் மட்டுந்தான் நான் பார்ப்பேன் அதேமா ஏதாவது இங்கிலிஷ் படம் பார்த்தன்னா அதெல்லாம் எனக்கு அது அவ்வளோவும் பார்க்கவும் பிடிக்காது நான் அதனால் அதை மாற்றிருவேன் நான் தமிழ் படம் மட்டுந்தான் பார்ப்பேன் தமிழ்மொழியில் நான் பார்க்கும் எல்லா படமும் எனக்கு பிடிக்கு எல்லா படமும் தமிழில் தான் பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச எல்லா படமும் என்னோடய தாய்மொழி தமிழில் தான் இருக்கும் நான் எங்கள் ஊர் தாய்மொழி தமிழில் மட்டுந்தான் படம் யூடியூப் சேனல்லாம் எல்லாத்தையுமே பார்ப்பேன் மற்ற இங்கிலிஷோ ஹிந்தியோ வேறு எதையும் பார்க்க மாட்டேன் எனக்கு எங்கள் மொழியில் பார்க்கறது தான் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் எங்கள் மொழியில் மட்டுந்தான் பார்ப்பேன்